ஹலோ சார் நான் வந்து ரெண்டு சேர் முன்னாடியே வாங்கியிருந்தேன் சார் ஆ அது ப்ளாஸ்டிக் சேரு அது ரெண்டு வாங்கி அது ஒடஞ்சு ஒடஞ்சு போயிருச்சு முன்னாடி ரெண்டு மூணு நடை வாங்கி ப்ளாஸ்டிக் சேர் வந்து ரொம்ப அடிக்கடிக்க அது ஒடஞ்சுருது அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணிணேன் சரி இரும்பு சேர் வாங்கலாம்டு இரும்பு சேர் வாங்கினேன் இந்த இரும்பு சேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின கொஞ்சம் நாள்லையே இப்போதான் வாங்கி கொஞ்சம் நாள் ஆகுது அந்த கொஞ்சம் நாள்லையே அது வந்து துருப்புடிச்சுருச்சி அது ரொம்ப துருப்புடிச்சு உடையிற ஸ்டேஜில் இதாக இருக்குது இதை என்ன பண்ணுறது முன்ன அதனால்தான் நான் ப்ளாஸ்டிக் சேர் வந்து உடையிதுன்னு சொல்லிவிட்டுதான் நான் வந்து இந்த இரும்பு சேர் வாங்கினேன் ஆனால் அந்த இரும்பு சேர் வந்து துருப்புடிச்சு இதாகுதுன்னு சொல்லிட்டு நான் அதை இன்ஃபார்ம் பண்ணிணா அதை அவங்க கடையில் கண்டுக்கவே இல்லை என்னமோ எதுவும் பண்ணாமயே இருக்கிறாங்க நானே சொன்னேன் ப்ளாஸ்டிக் சேர் இந்தமாதிரி ராவுடியாக இருந்ததினால தான் தொந்தரவாக இருந்ததினால பிளாஸ்டிக் சேரை எடுத்துப் போட்டு அடிக்கடிக்கி உடையிது வாங்கி வாங்கி அது செலவாகுதுன்ட்டு தான் நான் ப்ளாஸ்டிக் சேர் இது பண்ணல ஆனால் அந்த துருப்பிடிச்ச சேரை வந்து மறுபடி இந்த இரும்பில் வாங்கினா தாங்கும்ட்டு அதை வாங்கினா அது அதுக்கும் மேல் இருக்குது அதுவும் இதாகுது இப்போ ஒடஞ்சு ஒடஞ்சு போயிடுது துருப்புடிச்சு இதாயிடுது என்னங்க சொல்வது ப்ளாஸ்டிக் சேர் வாங்கினாலும் இப்படி இருக்குது இப்போ இரும்பு சேர் வாங்கினாலும் இதேமாதிரி ஆகுது என்ன பண்றதுன்னு தெரியலை இன்ஃபார்ம் பண்ணிணா அதை ஒன்றும் கண்டுக்கலை அவங்க ப்ள இது இரும்பு சேர்லையும் துருப்புடிச்சு இதாயிருச்சு அதேமாரி ஏதோ ஒன்று பண்ணுங்க ப்ளாஸ்டிக் சேர் வாங்கி அப்படி ஆனதினால தான் இது இதானுச்சு இப்போ இதை பாருங்க